எங்கள் ஊரில் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க நைட்டில் யாரும் வெளியில் போக மாட்டோம் இறந்திருந்தா அவங்க பேய் பிடிச்சிக்குனுட்டு சொல்லுவாங்க சின்ன பசங்கள்லாம் போகாதுவோ ஜுரோம் காய்ச்சல் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க அதனால் வெளியில் கிளம்ப மாட்டோம் அந்த பதினாறு நாள் காரியம் முடியற வரைக்கும் வெளிலேயும் போக மாட்டோம் எல்லாம் இங்கே சொல்லுவாங்க சின்ன பிள்ளையிலையும் வெளியில் அனுப்ப மாட்டோம் பதினாறு நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே நேரத்தோடயே எல்லாம் வீட்டிலே இருப்போம் உள்ளார யாரும் எங்கையும் போக மாட்டோம் அதனால் எங்கையும் யா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஜுரோம் வரும் காய்ச்சல் வரும் பயந்துடுங்க இருட்டில் பார்த்து அதனால எங்கேயும் போக மாட்டோம் வீட்டிலே தான் இருப்போம்